நடனம் அ அந்த காலத்துலாம் வந்து நடனம் என்றது வந்து இப்போது இந்த கதகளி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வகையான ஒவ்வொரு நடன விஷயங்கள் இருக்குது கதகளி குச்சிப்புடி பரதநாட்டியம் இந்த மாதிரி விஷயங்கலாம் இருக்குது ஸோ அது என்ன பண்ணுதுன்னால் இப்போ பரதநாட்டியம் வந்து தமிழ்நாட்டில் தான் ஆடணும் குச்சிப்புடியும் கதகளியும் வந்து கேரளாவில் தான் அது கேரள பண்பாடு மற்ற இடங்களில் அது வந்து இது பண்ணக் கூடாது அப்படின்ற ஒரு இது கிடையாது ஆனால் இப்போது ஒரு காலேஜுலேயோ இல்லை ஸ்கூல்லேயோ வந்து நம்ம வந்து ஆண்டு விழாக்கள் இந்த மாதிரியான ஃபங்க்ஷனில் கலை நிகழ்ச்சிகளில் வந்து மா மாணவர்கள் வந்து ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்த நடனங்களை வந்து எடுத்து ஆடும்போது அது என்ன பண்ணுதுன்னால் அந்த நாட்டோடய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வந்து அந்த இடத்துல வந்து ஒன்றிணைக்கிறது இப்போ நம்ம வந்து அது பண்ணணும் அதை செய்யக்கூடாது அப்படின்றது கிடையாது ஆனால் என்ன பண்ணுறாங்க அந்தந்த நாட்டு கலாச்சாரத்தை பண்பாடை வந்து கொண்டுட்டு வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க மாணவர்கள் வந்து இப்போ என்ன கே கேரளாவில் சேர்ந்த இந்த கதகளி குச்சிப்புடி இதலாம் வந்து ஆடுகிறது இல்லை அந்த நாட்டு மக்கள் வந்து வெளிநாட்டு மட்டவர்கள் வந்து பரதநாட்டியத்தை வந்து ஆர்வமாக கற்றுக்கிட்டு அதை வந்து நம்ம இங்கே நாட்டியமாக வந்து நம்ம காட்டுகிறது இது மூலிமா என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நடன உணர்வு வந்து மாணவர்கள் இடையே வந்தும் சரி மக்கள் இடையே சேர்ந்தி ஒரு உணர்வை வந்து ஒரு ஒற்றுமை உணர்வை வந்து அது ஏற்படுத்துது